எங்கள் ஏரியாவில வந்து கீழ் வழியாக கரண்ட்டு கொடுத்துட்டுருக்க கனெக்ஷன் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ முன்னாடி மேல் வழியாக வந்துட்டு இருந்துச்சு அது எல்லாமே கீழ் வழியாக கரண்ட்டு கொடுத்துட்டுருந்தாங்க அது எல்லாமே ஒர்க் எல்லாம் முடிந்து கனெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னால் மழை டைம்ல தண்ணி அதிகமாக எங்கள் ஏரியாவிலலாம் நிற்கும் அப்படி தண்ணி நிற்கும்போது அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆக ஆரம்பித்தது இங்கே கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அது ரொம்ப பயமாக ஆயிடுச்சு எப்படின்னா சின்ன குழந்தைங்கள் இருக்காங்க நிறையபேர் இருக்காங்க இப்போ இந்த ஏரியாவில எப்படி சொல்லலாம் அப்படின்னா தண்ணி சின்னதாக மழை வந்தாலுமே தண்ணி ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக நிற்கும் வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி உள்ள புகுந்து வர அளவுக்கெலாம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்தமாதிரி டைம்ல கரண்ட்டு ஷாக் அடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும்போது அது அந்த ஏரியாவே டோட்டலாக பாதிக்கிற மாதிரி ஆச்சு ஸோ அதையே இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கனெக்ஷனை மறுபடியும் பழைய மாதிரியே மாற்றிக் கொடுத்தாங்க ஸோ கீழே கொடுத்தாலும் அதுக்காக கரண்ட்டு பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தண்ணி நிற்கறதுனால அது அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்ச ஆராய்ஞ்சு பொறுமையாக அதை பண்ணியிருக்கலாம் இல்லை அது சரியாக பண்ணாததனால அந்த கரண்ட்டு ஷாக் ப்ராப்ளம் வந்துச்சா அப்படிங்கிறதுல்லாம் வந்து அந்த அதிகாரிகள்லாம் கரெக்டாக அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோடய கருத்து